சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேடம் லோனு ஆ கட்டிகிட்டு தானேம்மா வர்றோம் அது பதினெட்டு மாதம் பதினெட்டு பதினஞ்சு மாதம் கட்டினோம் எவ்வளோன்னு தெரில கட்டிக்கிட்டே தான் வர்றோம் ஆமாம்மா கொஞ்சம் குடும்ப செலவு ஆகிருச்சு அதனால் கட்ட முடில மேடம் இந்த கட்டிடுறேங்க இந்த ஞாயிற்றுக் கெழம இந்த திங்கள் கெழமைலேந்து செவ்வாய் கெழமக் குள்ளே கட்டிடுறேங்க எத்தனாந்தேதிங்க கட்டணும்

பத்து பாஞ்சு தேதிங்களா இன்னிக்கு தேதி அஞ்சா ஆறா ஆ எங்கேன வரணும் ஆ சரிங்க எவ்வளோ கட்டணுங்க எவ்வளோ கட்டணுங்க எல்லாம் ஆ ஆ ஆ ஆ

சரிங்கனா சரிங்க எடுத்துகிட்டு வரேன் ஆ சே ஆ சரி எத்தனை மாதம் இன்னும் கட்டணும்னு சொல்லிடுங்க

ஆ ஆ மறக்கலை

இல்லை இல்லை கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் வேலை வேறு இல்லை அதனால கட்ட முடில

இது நூறு நாள் வேலையும் இல்லை நாங்கள் அங்கங்கே வே கூலி வேலைக்கு போய் தான் கொண்ட்டு வரணும் ஆ போய்விட்டு வரலாம் அந்த பதினைஞ்சு தேதிக்குள்ளே காசு கிடச்சுக்கும் நான் கொண்ட்டு வந்துடுறேன் ஆ சரி ஆ சரிங்கம்மா